ஹலோ மேம் உள்ளே வரலாமா மேம் புக்கு வேணும் மேம் லைப்ரரிக்காக ஸ்டோரி புக்கு அப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா நான் வந்து ஐடி மேம் பிடெக் ஐடி ஃபஸ்ட் இயர் ஆமாம் மேம் ஆ கொடுத்துருக்காங்க மேம் எந்த சைட்ஸ்சில் மேம் இருக்குது நிறையா புக்கு இருக்குது எந்த சைடு போய் எடுக்கணும் இதில் வெறும் ஸ்டோரி புக்கு மட்டும்தான் இந்த சைடில் இருக்குதுங்களா ஆமாம் மேம் எனக்கு ஸ்டோரி புக்கு வேணும் சரி ஓகே மேம் சரிங்க மேம் நான் பார்த்துட்டு வந்து எடுத்து பார்த்து சொல்கிறேன் ஆ சரிங்க மேம் மிஸ் பண்ணமாட்டேன் எவ்வளோ மேம் கட்டணும் அதுக்கெல்லாம் சரிங்க மேம் அப்புறம் லைப்ரரி கார்டு கேட்டீங்க எவ்வளோ நாளில் மேம் திருப்பித் தரணும் சரிங்க மேம் ஒரு வேளை டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அதுக்கும் நாங்கள்தான் காசு தரணுமா சரி ஓகே மேம் ஒன் வீகெல்லாம் ஆகாது மேம் அதுக்கு முன்னாடியே கொடுத்துடுவோம் வேறு ஏதாச்சும் ம் ஆ சரி ஓகே மேம் ம்